இப்போது வந்து ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு மாநிலமும் வெச்சுக்கலாம் இப்போ வந்து ஒவ்வொரு மாவட்டம் இப்போ ஓ நம்ம ஒரு ஊர் மக்கள் வந்து ஒரு ஒரு மாதிரி அவங்களுடைய பாஷைகள் வந்து பேசுவாங்க இப்போ மதுரைன்னால் வந்து ஏய் புள்ளை வா புள்ளை போ புள்ளை அப்படின்னு பேசுவாங்க இது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தூத்துக்குடின்னால் ஏல அப்படின்னு தான் பேசுவாங்க இப்போது வந்து ஒவ்வொரு மாவட்டமும் அதுதான் ஒவ்வொரு ஊர் மக்களும் அவுங்கவங்க பாஷை எப்படி இருக்கோ அந்த மாதிரி பேசுவாங்க அப்போ தான் வந்து அவுங்கவங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த பாஷை மாவட்டத்தில் பேசும்போது அவங்களுடைய அவங்களுடைய நான் அவங்களுடைய தாய் தாய்மொழி பற்று அந்த ஊர் ஸ்லாங் வந்து அவங்களுடைய பாஷை வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உரிமையாக இருக்கும் எங்கே போனாலும் எந்த அவங்க மொழி பேசும்போதும் இது எங்களுடைய மொழி அப்படின்ற ஒரு உரிமையோடு வந்து அவங்க அதை வெளிப்பாடோடு அவங்க வந்து பேசுகிறாங்க இதனால வந்து அவங்களுடைய மொழி வழியாக அவங்களுடைய பாரம்பரியமான மொழியினுடைய அழகை வந்து அவங்களுடைய வெளிப்படுத்துகிறாங்க